எனக்கு பரதநாட்டியம்னால் ரொம்ப பிடிக்கும் அதை நான் வந்து சின்ன வயதிலருந்தே ரசனையோடு கற்றுக்கிட்டு நான் ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்டு கற்றுக்கிட்ட விஷயம் பரதநாட்டியம் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு என் அக்காவும் தங்கச்சியும் வந்துட்டு பரதநாட்டியம் கிளாஸில் சேர்ந்து ஆடிட்டு இருப்பாங்க அவங்களோடய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லேயே வந்துட்டு நவரசத்தையும் கொண்டு வருவாங்க அதை பார்த்துதான் வந்துட்டு நான் நடனம் கற்றுக்கணும் பரதநாட்டியம் கற்றுக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆசைப்பட்டு சேர்ந்தேன் நான் சேரும்போது நான் என்னென்ன கற்றுக்கிட்டனா பாவம் ராகம் தாளம் அப்படிங்குறது தான் பரதம் அப்படிங்கறத அங்க கே போய் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து பொண்ணுங்க மட்டும் ஆடமாட்டாங்க பசங்களும் ஆடுவாங்க சிவன் கடவுள் அந்தமாதிரி வந்துட்டு நம் கடவுள்களும் ஆடக் கூடியது தான் வந்து ஆடக் கூடிய பரதம் தான் வந்துட்டு பரதநாட்டியம்னு சொல்லுவாங்க சிவன் வந்துட்டு ருத்ரதாண்டவம் ஆடினாரு அதுவும் ஒரு ஒரு விதமான பரதநாட்டியம் பார்வதி அம்மா வந்து லாஷியா அப்படிங்குற நடனம் ஆடினாங்க அதுவும் ஒரு பரதநாட்டியம் தான் அவங்க எல்லாமே வந்துட்டு கை அசைவுகள வச்சிட்டும் கை முத்திரைகளை வச்சிட்டும் உடலை அசைத்து ஆடுவாங்க இதுக்கு வந்துட்டு நமக்கு வீணை புல்லாங்குழல் வயலின் மிருதங்கம் அந்தமாதிரி வந்துட்டு நிறைய இன்ஸ்ட்ரூமென்ட் யூஸ் பண்ணி வந்துட்டு பெண்கள் எல்லாம் காலில் சலங்கை கட்டி ஆடுவாங்க அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இதை தான் வந்துட்டு பரதநாட்டியத்தில் ரொம்ப பெரிய விஷயமாக பார்ப்பாங்க ஒரு பொண்ணு வந்து காலில் சலங்கை கட்டிக்கிட்டு கைவிரல்கள் அசைச்சி கை முத்திரை எல்லாம் வச்சு ஆடும்போது அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களோடய முகத்தில் இருக்கற ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸே வந்துட்டு அவங்க என்ன டான்ஸ் ஆடுகிறாங்க எந்த ஒரு விஷயத்த வந்து வெளியே கொண்டு வரணுன்னு நினைக்கிறாங்க இப்போது ஒரு கதை எடுத்து அவங்க நடனம் ஆடுகிறாங்க அப்படின்னா அவங்களோடய முக பாவனைகளில் சொல்லிவிடும் அது என்ன கதை அப்படிங்குறது இதுதான் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நான் கற்றுக்கணும் பரதம் ஆடணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் வந்துட்டு இதுக்காக தான் நம்மளோட ஃபேஸ்லேயும் வந்துட்டு நம்ம சொல்ல வேண்டிய சொல்லணும் நினைக்கிற எல்லா விஷயத்தையும் வந்துட்டு நம்ம நடனம் மூலமாக வந்துட்டு ஆடிக்காட்டலாம் அதுக்காக வந்துட்டு எனக்கு பரதம்ங்கிறது ரொம்ப பிடிக்கும்